ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி இந்த மருத்துவ முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது ஆங்கில மருத்துவ முறைக்கு மாற்று வழியாக மக்கள் பார்க்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சித்த மருத்துவ முறை வந்து எல்லாேரும் பயன்படுத்த ரொம்ப ஆர்வம் அதிகமாக காட்டுகிறாங்க விரும்புகிறாங்க ஏன்னென்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ முறை வந்து தமிழ்நாட்டில் தோன்றியது தமிழில் பழைய சித்தர்களான திருமூலர் இவர்கள் மாதிரி சித்தர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் தோன்றியதுனால் இது மேலே மக்கள் வந்து அதிக ஈடுபாடு கொண்டு சிகிச்சை பெற்று வராங்க இப்போது பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி இந்த மாதிரி சிகிச்சை முறைகளில் வந்து பக்கவிளைவுகள் வந்து மிகவும் குறைவு ஆங்கில மருந்துகளோடு ஒப்பிடும் போது அதுமட்டும் இல்லாமல் இதில் கார்னிங் டிஸிஸ் அப்படின்னு சொல்ல கூடிய நாள்பட்ட வியாதிகள் மற்றும் சடென்னாக தோன்றிய அக்கியூர் டிஸிஸ் அப்படின்னு சொல்ல கூடிய திடீரென்னு தோன்றிய வியாதிகளையும் இது மூலமாக குணப்படுத்த முடியும் குணப்படுத்தி இருக்காங்க